ஹலோ கவுன்சிலர் மேடமா நான் வந்து இந்தமாதிரி காரைக்குடி நகராட்சி பகுதிலர்ந்து ஒரு அழகப்பா யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு ஸ்டூடண்ட் பேசுகிறேன் சார் ஆ மேம் இங்கே வந்து காரைக்குடியில அழகப்பாபுரமில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரீட்டில் வந்து ட்ரைனேஜ் வந்து ஒரு மாதிரி ஒழுங்காக கட்டாம அது மேலே உள்ளதெல்லாம் உடஞ்சி அதுலர்ந்து ஸ்மெல் வெளில வருது அதோட மழை பேஞ்சதுனால தண்ணியும் வெளில வருது மேம் இதனால் வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் கொசு தொல்லையும் அதிகமாக இருக்கு வந்து இன்ஃபக்ஷனும் ஆகி உடம்பு சரில்லாம போவுது ஸோ அதை கொஞ்சம் பார்த்து என்னென்று பண்ணி தர முடியுமா சார் ஒன் வீக்காக இருக்கு மேம் அது வந்து காரைக்குடி நகராட்சிகிட்ட சொல்லிவிட்டோம் ஆனால் அவங்க வந்து எதுவும் ஆக்ஷன் எடுக்கறமாதிரி தெரியல மேடம் நான் வந்து எங்கள் ஏரியா மட்டும் தான் இப்போதைக்கு பார்த்துருக்கேன் நான் மற்ற ஏரியா பார்க்கல காரைக்குடி அழகப்பாபுரம் மேம் அழகப்பாபுரம் இதுனால் நிறையா பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு சார் நீங்கள் வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் கொடுக்கறமாரி இருக்கும் சார் கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் சரி மேம் நீங்கள் வந்து இந்த ட்ரைனேஜ் வந்து உடஞ்சி போயிட்ருக்கு அதுக்கான நடவடிக்கைகளை கொஞ்சம் சீக்கிரம் எடுக்கலாம் மேம் இன்னைக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்குறேன் ஓகே ரொம்ப நன்றி மேம் ஆ அதேமாரி இது ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து லைட்ஸ் வந்து நிறையா லைட்ஸ் எரியாம இருக்கு மேம் இந்த சைடு போவும்போது ரொம்ப இருட்டாக இருக்கு நைட்லலாம் யாரும் தனியாக வர முடியலை அதையும் கொஞ்சம் என்னென்று பார்த்து சேர்த்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆ ஓகே தேங்க் யூ மேம்